நான் ஒரு ஆன்லைன் மூலமாக ஒரு மொபைல் வாங்கினேன் மொபைல் வந்து கம்பெனி பிராண்ட் கிடையாது ஒரு சைனா செட் மொபைல் தான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மொபைல் வந்து ரொம்ப ஒரு நார்மல் மொபைல் எப்படி இருக்குமோ ஒரு டச் ஃபோன் தான் வாங்கினேன் அதுமாதிரியே நல்லாவே ஒர்க் ஆகிச்சி நெட்வொர்க்காக ஆகட்டும் எந்தவொரு இதை இன்ஸ்டால் பண்ணுறதா ஆப் எத ஒரு ஃபோனில் என்னென்ன ஃப்யூச்சர் இருக்கோ மற்ற ஃபோனோடய ஒரு கம்பெனி பிராண்ட் ஃபோனோடய என்னென்ன ஃப்யூச்சர் இருக்கோ அதே ஃப்யூச்சர் இருந்தாலுமே நல்லா ஒர்க் ஆகிட்டுதான் இருந்திச்சு போகப் போக அந்த ஃபோன் வந்து ஹாங் ஆக ஆரம்பிச்சுருச்சு ஒழுங்கா டவர் கிடைக்கிறதில்ல ஸ்பீக்கர் வந்து ஒழுங்கா வாய்ஸ் கேட்குறதில்ல எனக்கு ரொம்ப டிஸ்சபாயின்மெண்டாக ஆகிருச்சு ரொம்ப வருத்தத்தை கொடுத்திச்சி அப்போ வந்து எனக்கு அது ஒரு பேடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து அப்பவே வந்து வீட்டில் இருக்கறவங்கலாம் சொன்னாங்க ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணாதீங்க நம்ம எதுவாகருந்தாலும் ஒரு பொருள் வாங்கப் போகிறோம் கடையில் போய் பார்த்துட்டு எப்படி என்ன அப்படினு கேட்டு வாங்கலாம்னு சொன்னாங்க நான் இல்லை ஆன்லைனிலேயே அந்தப் ஃபொ மொபைலோடய என்னென்ன கெப்பாசிட்டி இருக்குது அது எவ்வளோ பேட்ரியோடய குவாலிட்டி என்ன எவ்வளவு ரேம் ரோம் எல்லாமே போட்டிருக்குனு சொல்லி நான் வந்து அவங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த ஃபோன் வாங்கினேன் நான் சொன்னமாதிரி தான் எனக்குத் தெரிஞ்சு ஒரு மூன்று மாதம் மட்டும் அந்தப் ஃபோன் வந்து நல்லா ஒர்க் ஆகிச்சு நல்லா வேலை செஞ்சிச்சு போகப் போக ஃபோனோடய சார்ஜராக இருக்கட்டும் அதுவந்து குறைய ஆரம்பிச்சுருச்சு சார்ஜர் வந்து ஒரு பாய்ண்ட் மேலே ஏறலை ஃபோன் டோட்டலாக வந்து ஒரு நல்ல ஒர்க்கே ஆகாமல் இருந்திச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுவிட்டேன் அவசரப்பட்டு நான் வீட்டில் சொன்னாங்களே வாங்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்டு வந்து இந்தப் ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறமாதான் எனக்கு வந்து தோணுச்சு ஸோ இது வந்து என்னோடய ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஆன்லைனில் இந்தப் ஃபோன் ஆர்ட்ரு பண்ணியிருக்கக்கூடாது வீட்டில் சொன்னமாதிரி நம்ம ஒரு கடையில் போய் ஆர்டர் பண்ணியிருக்கலாமோ வாங்கி இருக்கலாமோ நம்ம பார்த்து எடுத்து இருந்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அப்போதான் வந்திச்சு என்னோடய ஒரு இந்த ஒரு மொபைல் ஃபோன்னால் நம்ம வாங்கின பிராடக்ட்டிலே வந்து எனக்கு ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸ்னால் இந்த மொபைல் ஃபோன் தான் என்னால் சொல்ல முடியும் இது ஒரு சைனா செட் டோக்கியோ அப்படின்ற ஒரு மொபைல் தான் அவ பா பார்க்குறதுக்கு வெளியில் வந்து அவுட் லுக் வந்து ஒரு நல்லா இருந்திச்சு நான் அந்த அவுட் லுக் பார்த்து இன்டீரியரன்ஸ் என்னென்ன அப்படின்றத வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இது என்னுடைய பேட் எக்ஸ்பீரியன்ஸ்